ஹலோ சார் ஊபர் கேப்ஸ்தானே ஓகே சார் ஐயம் ரேவதி கொல்லுமாங்குடியிலேருந்து பேசுகிறேன் நைட் டென் ஓ க்ளாக் திருவாரூர் ரெயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகணும் ஸோ அதனால் நான் உங்க இதிலேருந்தான் கேப் புக் பண்ணியிருத்தேன் இன்னுமே கேப் வரலை சார் ஸோ ஸோ கால் பண்ணிணேன் ஃபுல் ரிங் போகுது யாரும் பிக் பண்ணல அண்ட் எங்கள் வராங்க ட்ராக்கிங் அப்டேட்ஸ் எதுவுமே தரலை ஈவென் ஓடிபி கூட இன்னும் எனக்கு ரிசீவ் ஆகலை ஆக்சுலி நான் நாளைக்கு மார்னிங் எனக்கு இன்டர்வியூ இருக்குது ஸோ அதனால் நான் ரொம்ப ப்ரியராக ஆன்டைமில் இருக்கணுன்கிறதுக்காகதான் இயர்லியராகவே நான் கேப் புக் பண்ணி போனேன் அண்ட் அங்கே கொஞ்சம் ஷாப்பிங்கும் இருக்குது ப்ரிண்ட் எடுக்கணும் ஜெராக்ஸ் போடுற வேலையெலாம் இருக்குது ஸோ அதனால் நான் கேப் புக் பண்ணிணேன் இன்னுமே வரலை அப்டேட் ஒரு அப்டேட்டுமே தெரியல அண்ட் கால் பண்ணிணேன் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸுமே இல்லை ஸோ ரொம்பவே டிசபாயின்ட்டடாக இருக்குது அண்ட் நான் அந்த ஷாப்பிங் வேலை முடிச்சுட்டாதான் எனக்கு ஆன்டைம் அங்கே ரெயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகி ட்ரெயினை என்னால் பிடிக்க முடியும் ஸோ இங்கே இங்கேயே இவ்வளோ டிலே ஆகுது அப்படினா நான் ரெயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்குள்ளயே இன்னும் டிலே ஆகிடும் ஸோ இங்கே நான் சான்ஸ் நிறைய சான்ஸ் இருக்குது நான் ட்ரெயின் மிஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதனால என்ன ஏதுன்னு பார்த்து அப்டேட் பண்ணுங்க உங்களுடைய ஏஜென்ஸ் சர்வீஸ் கொஞ்சம் புவராக இருக்குது நான் இப்போ கம்ப்ளெயிண்ட் ரைஸ் பண்ணினா உங்களுக்குதான் சார் ஃபுல் நெகட்டிவ் ஃபீட் பேக் ஸோ இதனால உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட் பேக்கோ ரேட்டிங்சோ கிடைக்காது ஸோ நீங்கள் இப்பவே எனக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சி ஸோ என்னால் லைக் அடுத்து என்ன பண்ணலான்றதும் தெரியல நான் கேப்க்காக இன்னுமே வெயிட்டிங்தான் ஸோ கால் ரிங் போகுது கேப் ட்ரைவர் எடுக்கவே இல்லை அட்லீஸ்ட் ஒரு அப்டேட்டாச்சும் தரணும் எங்கே வரோன்னு பட் அப்டேட்டும் எதுவுமே இல்லை ரொம்பவே டிசப்பாயின்ட்டடாக இருக்குது ஸோ லேட் ஆகுது ஒவ்வொரு மினிட்சுமே எனக்கு அங்கே ட்ரெயின்தான் மிஸ் ஆகுது நான் இன்னும் அங்கே போய் ரீச் ஆகிட்டு நான் ஷாப்பிங் பண்ணிகிட்டு ரெசியூம் ஜெராக்ஸ்ல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமாதான் நான் ரெயில்வே ஸ்டேஷனே போவேன் இங்கேயே நான் ஆல் ரொம்பவே லேட் ஆகிடுச்சி ஸோ நான் அதனால ஃபுல் பேமெண்ட் பேமெண்ட்டே என்னால் பண்ண முடியாது சார் ஸோ எனக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சி ஸோ என்னால் இதுக்கப்புறம் பேமெண்ட் எதுவுமே செய்ய முடியாது ஸோ என்னுடைய ஆர்டர் புக் பண்ணிணது கேப் எல்லாமே கேன்சல் பண்ணிக்கிறேன் அண்ட் ஏன்னால் ஆஃப் பேமெண்ட் கூட பண்ண முடியாது ஏன்னால் இங்கேவே ரொம்பவே லேட்டாகிடுச்சி ஸோ இது இதுக்கப்புறம் என்னால் ஃபுல் பேமெண்ட்டுக்கெலாம் சான்சே இல்லை ஸோ இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி டிலே ஆகாமல் அட்லீஸ்ட் டிலே ஆச்சுன்னா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பேரான அப்டேட் கொடுங்க ரொம்பவே உங்கள் சர்வீஸ் ரொம்பவே புவராக இருக்குது ஸோ நான் கொஞ்சம் கூட எஸ்க்பக்ட் பண்ணவே இல்லை லாஸ்ட் மினிட்டில் இப்படி ஆகும்னு ஸோ என்ன ஏதுன்னு அந்த கேப் டிரைவரை பார்த்து அப்டேட் ஏதாவது கிடைக்குதான் ப்ளீஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஆர் எல்ஸ் நான் என்னோடைய புக்கிங் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஸோ தேங்க்யூ